நான் வந்து மொபைல் வாங்கியிருந்தேன் வீவோ மொபைல் வாங்கியிருந்தேன் மொபைல் நல்லா இருந்தது ஆன்லைனில் பார்த்தா ரொம்ப சீ கம்மியாக இருந்தது ஆர்டரு போட்டு வாங்கினேன் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மொபைல் நல்லா இருக்குது மொபைல் கீழே விழுந்ததும் எதுவும் ஆகல கீழேதான் வண்டியில் இருந்து கீழே விழுந்திச்சு அப்பேயும் எதுவும் ஆகலை எல்லாமே நல்லா இருக்குது நல்ல ப்யூச்சர்ஸ்யெலாம் நல்லா இருக்கிறது உடையாம நல்லா இருக்குது அதனால அதுக்கப்புறம் ப்யூச்சர்ஸ்ஸும் நல்லா இருக்குது ப்யூச்சர்ஸ் இல்லாத ப்யூச்சர்ஸ்யெலாம் நிறைய நிறைய ப்யூச்சர்ஸ்யெலாம் அதில் இருக்குது அதாவது இது பண்ணுறம்போதே நம்ம இது மற்ற மொபைல்ஸோடு ஆட் பண்ணுற மாதிரி நிறைய ப்யூச்சர்ஸ்யெலாம் இருக்குது அதனால் ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கு நல்லா யூஸ் அன் டைட்டி மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு அப்போதான் அதே மாரி பாதி சீப் மொபைல் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுவும் நல்லா இருக்குது இது த்ரீ ஃபோர் மன்த் ஃபை மன்த் ஆகிடுச்சி சாம்ஸங்கு அதுவும் நல்லா இருக்குது இப்போது என்னென்னா இப்போ இந்த இதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல பெஸ்ட்டு நல்ல ரேட்டு பெஸ்டாக அமௌன்டுக்கு கொடுத்துருக்காங்க மொபைல் யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லாயிருக்கு எந்த ப்ராப்ளமும் வரல இதோட ப்யூச்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கு இப்போ இங்கிருந்து பே இது பண்ணுற மாதிரி அங்கே வீடியோ கால் ஒரே டைமில் இது பண்ணுறோம் ஒரு அஞ்சாறு பேர் அந்த மாரி ப்யூச்சர்ஸ்யெலாம் இருக்குது அதை கேமராஸ்யெலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ளிக்கார்ட் மெத்தட் அண்டு போர்ரேட் மெத்தட் அப்புறம் ரேஷனல் மெத்தட் அப்புறம் லைவ்வில் ஃப்ளிப்கார்ட் அது மாரி ப்ளிப்ஆப் அது மாதிரிலாம் மெத்தட்ஸ்யெலாம் நிறைய இருக்குது அது நல்லா யூஸ் ஆகுது இப்பேயும் நல்லா யூஸ் ஆகுது இதுகென்ன ப்ரைஸ்யெலாம் ரொம்ப கம்மிதான் ஆனால் நல்லா யூஸ் ஆகும் நல்லா வேலை செய்து அதுக்காக பார்த்துக்கலாம் என்ன செய்துனு